ஹலோ டிராவல் ஏஜென்சிங்களா நாங்கள் வந்து தர்மபுரியில இருந்து தங்கவேல் பேசுறேன் உங்கள் டிராவல்ஸில் வந்து திருப்பதி போகனும் திருப்பதி போயிட்டு சரவணா பலகுலா மைசூர் டேமு மெட்ராஸ் பீச்சி அப்படியே போயிவிட்டு பாண்டிச்சேரி பார்க்கணும் வண்டலூர் ஜூ பார்க்கணும் அதில் இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் நாகூர் பார்க்கணும் திருவாரூரில் வந்து திருப்பதி பார்க்கணும் பெருமாள் கோயில் இதெல்லாம் கிலோமீட்டர் சுற்றுனா ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரும் இதுக்கெல்லாம் எவ்வளோ தள்ளுபடி பண்ணி வாடகையாக கூப்பிடுவிங்க எனக்கு வந்து இந்த வாடகைன்னா இவ்ளோ கிலோமீட்டர் இருக்கு எவ்வளோ டீசல் போடுவீங்க இவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாடகை போடுவீங்க இதெல்லாம் எனக்கு டீடைல் வேணும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் போதுங்களா